சார் ஒரு ப்ளவுஸு டிசைன் டிசைன்னு செய்யணும்னா நம்மளுக்கு வந்து முக்கால் பாகம் அனுபவம் தான் தேவை அதை நம்ப செய்ய செய்ய நம்மளுக்கு இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நமக்கு அனுபவம் தான் மெயின்னு அப்புறம் தான் படிப்பு